அண்ணா இங்கே எங்கேயாவது பக்கத்தில் நாலு ரோட்டில் ஆட்டோ ஸ்டாண்டு வேறு ஏதாவது ஆட்டோ ஏதாவது இருக்குமாண்ணா ஆ இது நான் மேட்டுப்பாளையம் போகணும்ண்ணா அதனால்தான் ஆட்டோவுக்கு போகணும் அதனால் தான் கேட்டேன்ணா இந்த ரேட்டெல்லாம் எப்படி வரும்ண்ணா ஆஹான் சரிங்கண்ணா நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் இது இது ஆட்டோ ரொம்ப தூரம் போகணும்ண்ணா அதனால் ஆட்டோவில் இங்கேயிருந்து போனால் தான் வந்து சீக்கரம் அங்கே போய் சேரமுடியும் அதனால் தான் கேட்டேன்ணா இப்போது இப்போது போனால் ஆட்டோ இருக்குமாண்ணா இல்லை வேறு ஏதாவது இது இருக்குமா இல்லை இப்போ ஆட்டோவிலேயே போய்க்கலாமா அது ஃபாஸ்ட்டாக போயிடுமா மேட்டுப்பாளையம் போகணும்ண்ணா ஆமாங்க மேட்டுப்பாளையம் போய் அதுலேருந்து கோயமுத்தூர் போகணும் அதனால் தான் கேட்டேன்ணா ஆ சரிங்கண்ணா சேரி போய் பாக்கிறேங்கண்ணா